ஹலோ ஆ எண்ணெய் இருக்குதாங்க ம் என்ன எண்ணெய்னீங்க

ஆ தேங்காய் எண்ணெய் வேப்பம் எண்ணெய் எல்லாம் இருக்குதா என்ன வெலை ம் ஆ எல்லாம் பத்து பத்து லிட்ரு வேணும் எண்ணெய் ஆ

என்னென்ன ரேட்டு வேறு எண்ணெய் வெலைல்லாம் என்ன ரேட்டு

ம் ம் சரி சரி ஆ சரி ம் நேரிலே வர்றோம் ம் என்ன டைம் வரைலயும் இருக்குது ம் சரி